நான் என்னோட குழந்தைங்களுக்கு இன்னும் எந்த ஸ்கூலேயும் சேர்க்கலங்க என் குழந்தைக்கு இப்போதான் ரெண்டு மாதம் ஆகுது குழந்த பிறந்து நான் படித்தப்ப வந்துட்டு என்னுடைய ஸ்கூல் ஃபீஸ்ஸெலாம் எப்படி இருக்கும்னால் நான் ட்யூவில் கட்டுற மாதிரி இருக்கும் டூ ரெண்டு ட்யூ த்ரீ ட்யூ டூ ட்யூ த்ரீ ட்யூ அந்த மாதிரி தருவாங்க டைம் தருவாங்க இப்போது குவாட்டர்லி வரைக்கும் ஒரு அமௌன்ட்டு ஆஃப் இர்லி வரைக்கும் ஒரு அமௌன்ட்டு ஆன்வல் வரைக்கும் மேக்சிமம் கம்ப்ளீட் பண்ணிவிடணும் அந்த மாதிரி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் இருக்கும் ஃபுல் பேமண்ட் பே பண்ணுறதா இருந்தாலும் பே பண்ணிக்கலாம்